இப்போ ஆன்லைனில் இப்போ வந்து இந்த கொரோனாட்லந்த க்ளாஸஸ் எல்லாம் ஆன்லைனில் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அது வந்து கொழந்தைகளுக்கு ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்குது இப்போது வந்து நம்ம வந்து என்னாச்சு ஒன்னு இங்கே வந்து ஒரு டிவி ஓடும் அது ஓடும் அந்த கொழந்தைங்களுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் குழந்தைங்கள் வந்து மொபைல் நம்ம மொபைலே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறோம் அந்த மொபைலை வைச்சி தான் ஆன்லைன் க்ளாஸ் பண்ணுறாங்க அதில் பல டிஸ்டபன்ஸஸ்லாம் இருக்கும் மொதலில் பல கொழந்தைகள் தேவையானதை பார்க்கும் தேவையானதை பார்க்காது கொழந்தைகளா அட்டென் பண்ணும் இல்லை அட்டென் பண்ணாது இல்லைனா அப்படியே கொழந்தைங்க ஆன் பண்ணி வைச்சிட்டு அப்படியே தூங்கிடுங்க சரியாக சாப்பிட்றது கிடையாது அந்த புள்ளைங்க சரியாக சாப்பிட்லன்னா அது ஆரோக்கியம் கெடுகிறது காலையில் ஆரம்பித்தாங்கன்னா மாலை வரைக்கும் அதுலேருந்து ஈவினிங் க்ளாஸ் போய்ட்டே இருக்குது ஒரு டீ ஸ்னாக்ஸ் எது சாப்பிட்றத நம்மளோட ஒரு நல்லது கெட்டது மெயின்டென் பண்ணுறது கிடையாது எதுவுமே தூங்கி எழுந்திரிச்சோன்னே ஆன்லைன் க்ளாஸ் ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லா தேவையற்றது அதனால் நீங்கள் வந்து அந்த ஆன்லைன் க்ளாஸை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ரொம்ப